எனக்கு செடிங்கள் வளர்க்கறதுன்னா ரொம்ப தெரியுங்க அதனாலே வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அந்த மிளகாய் செடி கத்திரி செடி இந்த மாதிரி செடிங்களை எங்கே ஆப்ட்டாலும் எடுத்து வந்து வீட்டில் நட்டு அதை வளர்த்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நானே பயிரிட்டு வீட்டுக்கு எடுத்துப்பேன் அதனாலே வந்து மேலே மேலே எனக்கு தோட்டக்கலையை மேம்படுத்தணும்னு இப்போ ஒரு எண்ணம் உருவாச்சு அதனாலேதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த நேரம் பார்த்தீங்கன்னாலும் கத்திரி மிளகாய் வெண்டை வாழை பூச்செடி போன்றவற்றை வச்சு நான் தோட்டக்கலையை மேலும் மேலும் வளர்த்து அதை அதில் உள்ள காய்கறியை பசுமையாக வீட்டுக்கு பறிச்சு நாங்களே இயற்கையாக விவசாயம் செஞ்சு சாப்பிட்ணுன்ற எண்ணம் எனக்கு உதித்தது அதனால் நான் தோட்டக்கலையை மேலும் மேலும் விரிவுபடுத்தி நாங்களும் சாப்பிட்றோம் அடுத்தவர்களுக்கு காய்கறியை கொடுக்குறோம் அதனால்தான் அந்த காய்கறி இயற்கையாக கிடைக்கிறதுனால அது மே மேலும் மேலும் என்னை ஊக்கப்படுத்தி தோட்டக்கலையில் என்ன ஈடுபடுத்தச் செய்யுது